அரசு போக்குவரத்தின் தரம் எப்படி இருக்குன்னா என்னைய பொறுத்த வரையும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அரசு போக்குவரத்தோடய தரம் ஏன் வந்து நான் இப்படி சொல்கிறேன்னா இன்னும் பே சின்ன சின்ன ஊர்களேயும் கிராமங்களேயும் ஏன் பெரிய சிட்டிலேயுமே ஒரு ரொம்ப ஒரு ஆபத்தான நிலையில் தான் இந்த அரசுப் பேருந்தை வந்து இயக்கிட்டுருக்காங்க அது வந்து ரொம்ப பழசு பழைய நிலையில் இருக்குது இது உடன் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குது அதுமட்டுமில்லாமல் அதில் மக்கள் பயணம் செய்கிறாங்க நம்ம என்ன இப்போ இது எந்த தைரியத்தில் வந்து மக்கள் பயணம் செய்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கும் வேறு வழியில்லை அதனால அரசும் அதை சாதகமாக எடுத்துக்கிட்டு எந்தவித பா வேலையும் பார்க்காமா அதை வந்து அப்படியே இயக்கிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ நிறையா செய்திகளில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அரசுப்பேருந்து வந்து பிரேக் பிடிக்காம விபத்துள்ளாயிருச்சு அந்தமாட்ட நிறையா செய்திகள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் விபத்துகளை வந்து பார்த்துருக்கோம் இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அதே சமயம் இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து புதுப்புது பேருந்துகளெலாம் அரசு வந்து கொண்டு வந்தாங்க அது வந்து ஒரு பாராட்டத்தக்க விசயம் அதே சமயம் இந்தப் பழைய பேருந்துகளையும் ஃபுல்லா அகற்றிட்டு நம்ம வந்து புதிய பேருந்துகளை இல்லாட்டி சரி பண்ணியாவது நம்ம வந்து அந்தப் பேருந்துகளை இயக்கணும் அதனால் இது வந்து ஒரு அரசுக்கு வந்து ஒரு வேண்டுகோளாக எல்லோருமே மக்கள் வந்து வைக்கணும் அதே சமயம் இந்த தரம் வந்து ரொம்பவே குறைவு தான் என்னைய பொறுத்த வரைக்கும் அரசுப் பேருந்தோடய தரம் வந்து நம்ம தனியார் பேருந்துகள் கூட இது வந்து பஸ்ஸு வந்து பேருந்துகளை வந்து நல்லா கவனிக்கிறாங்க நல்லா பொறுப்போடப் பார்த்துக்கிறாங்க எந்தவித குறையுமில்லாமல் வச்சுக்கிறாங்க பே சுத்தமாக வச்சுருக்காங்க பேருந்துகளை அதனால் நம்ம வந்து அரசு போக்குவரத்தோடய தரம் வந்து க என்ன பொறுத்த வரையும் ரொம்ப குறைவு அதே மாதிரி இந்தியாவில் பயணம் செய்வது மலிவானது என்று நினைக்கிறேனா நான் வந்து ஆமாம் அரசுப் பேருந்தில் வந்து மலிவு தான் என்னையை பொறுத்த வரைக்கும் மற்ற பிரைவேட் பஸ்ஸோடய கம்ப்பேர் பண்ணும் போது அதனால் நம்ம வந்து அரசு பேருந்தில் இயக்கலாம் மற்ற ஏ நாட்டோடய கம்ப்பேர் பண்ணும் போது நம்மள்கிட்ட வந்து கோ காசு கம்மி தான் அதனால் இந்தியாவில் பயணம் செய்கிறது விலை மலிவு தான்